ஓவியம்ன்னா எனக்கு நல்ல அதிகமாக நல்லா பிடிக்கும் நானும் நல்லா வரைவேன் ஆன ஒரு கோலத்தை பார்த்துட்டாக்கூட கண்ணில் பார்த்துட்டேன்னா அப்படியே மனசில் பதிஞ்சு போய் வீட்டில் போட்டு பார்த்துருவேன் ஆனால் ஓவியம் வரைகிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி தந்துணுருக்கிறேன் இப்படி தான் வரையணும் இப்படி தான் வரையணும் அப்படின்டுன்னு அவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்கெட்ச்சில் தான் எடுத்து வரைவாங்க நான் கெட்ச்சிலெலாம் வரைய கூடாது லப்பரில் பென்சிலில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிங்களான தப்பாக இருந்தால் கூட லப்பரில் அழிச்சிடலாம் நீங்கள் க நல்லா உங்கள் திறமையை வெளிப்படுத்தின பின்னாடி தான் நீங்கள் ஸ்கெட்ச்சில் வரையணும் டிசைன் கொடுக்குணும் அப்படினா அவங்களுக்கெல்லாம் அறிகுறி சொல்லிணுக்கிறேன் ஆலோசனை சொல்லிணுக்கிறேன் ஆனால் நிறைய பேர் அப்படித்தான் கம் ஃபர்ஸ்ட்டு எந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்கணுன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சு நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லி தந்துணுருக்கிறேன் கடைசில எங்கே வந்து அது முடிக்கணும் அப்படின்றது நல்ல ஓவியம் அவங்க எல்லாம் நான் சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் கூட நல்லா வரைகிறாங்க